லாக்டவுனில் நான் சமைத்த உணவுன்னு பார்த்தா சில்லி சிக்கன் போட்டேன் சில்லி சிக்கன் போட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு அது நல்லாருந்துச்சு அதுக்கப்றம் பீஸா ட்ரை பண்ணேன் பீஸா ட்ரை பண்ணி தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு அதுக்கப்றம் பார்த்தீங்கன்னா இது மசாலா போண்டான்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்கள் அது கொஞ்சம் லைட்டா ஓகே தான் இருந்தாலும் அதுவும் லைட்டா சொதப்பல் தான் அதுக்கப்புறம் பார்த்தா மக்ரூம் பிரியாணி யூட்யூபை பாத்து செஞ்சேன் செய்யக்குள்ள அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாருந்துச்சு ஓரளவுக்கு சொதப்புடுச்சி அதுக்கப்புறோம் அதுக்கப்றம் கொரோனாவில் சமைச்சதுன்னு பார்த்தா போண்டா அதிகமாக சமைச்சு சமைச்சிச்சி நல்லா சாப்பிட்ருப்போம் அப்புறோம் பப்ஸு பப்ஸு ட்ரை பண்ணி செஞ்சோம் வடை ட்ரை பண்ணி செஞ்சோம் பானி பூரி வந்து அதிகமாக லாக்டவுனில் வந்து நான் அதிகமா செஞ்சதுன்னு பார்த்தா பானி பூரி தான் மசால் பூரி பானி பூரி இது எல்லாம் செஞ்சி நல்லா சாப்பிட்டோம் அப்றம் மட்டன் சுக்கா ட்ரை பண்ணி சாப்பிட்டேங்க சூப்பு மட்டன் சூப்பு அப்புறம் வந்து கீர சூப்பு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சூப்பு நாட்டுக் கோழி சூப்பு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ட்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்புறம் மீன் வந்து குழம்பு செஞ்சு சாப்பிட்டேங்க அதவு ம் இல்லாமல் மீன் வந்து இது மீன் பிரியாணி ட்ரை பண்ணிணோம் மீன் பிரியாணி ட்ரை பண்ணி அது சாப்பிட்டோம் மீன் பிரியாணியும் நல்லாருந்துச்சி கொஞ்சம் லைட்டா சொதப்புற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுவும் நல்லாருந்துச்சு பரோட்டா ட்ரை பண்ணி பரோட்டா செஞ்சோம் கொரோனா டைமில் பரோட்டா செஞ்சு சாப்பிட்டேங்க